ஹலோ சார் நான் உங்கள் ஹோட்டலிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்விகிலேருந்து எனக்கு வந்து வந்துருச்சு ஃபுட்டு ஃபுட்டுலாம் ரொம்ப சூப்பராக உங்க டெலிவரி சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டில் வந்து ஒரு லீக்கேஜும் இல்லை நான் எப்படி பிரியாணி கேட்டேனோ அந்தமாதிரி இருந்துது அதில் ரைத்தா எல்லாமே வந்து கீழே ஊற்றாம அழகாக இருந்துச்சு டெலிவரியோடு டெலிவரி பண்ணிணவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்கனு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க சாப்பாடில் வந்து எந்த குறையும் வைக்கக் கூடாதுங்கிறதுக்காக இருப்பாங்க ஆனால் இந்த மழையிலையும் அந்த எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பாய்க்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மழையில் வந்து அவங்க மழைன்னு கூட பார்க்காம ஒ சிந்தாமல் பேக்கேஜை பார்த்தாக்கா என்ன இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த மழையில் இந்த மழையும் பொருட்படுத்தாமல் அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த டெலிவரி பாயை நான் ரொம்ப பாராட்டினேன்னு சொல்லுங்க சார் தேங்க்யூ ஸோ மச்